நாங்களும் சரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே சரி பாட்டி காலத்தில் இருந்து தலைமுறையாக என்னென்ன செஞ்சு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இப்பவும் நாங்கள் வழக்கப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கனால் பாட்டி காலத்தில் அவங்களே எல்லாத்தையும் கொண்டு போய் அரைச்சி அந்த மிளகாப் பொடியாக இருக்கட்டும் மல்லிப் பொடியாக இருக்கட்டும் அதைத் தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் பாட்டி மாதிரி எல்லாத்தையும் நாங்களே அரைச்சு ஓனாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது மூலிமா எங்களால் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கமுடியுது இந்த மாதிரிநிறைய சமையல் குறிப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டீங்கனால் ஒரு அம்மிக்கல்லை வச்சுதான் எல்லாத்தையும் நாங்கள் அரைப்போம் அதேமாதிரி ஆட்டாங்கல்லை வச்சுதான் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் இந்தமாதிரி நிறையா விஷயம் பண்றதுனால்தான் பாட்டி காலத்துலேருந்து எல்லாமே ரொம்ப ருசியாகவும் எங்களால் சாப்பிட முடியுது இந்த சமையல் குறிப்புகள்லாம் ரொம்ப கவனமாக நாங்கள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கறதுனால் மட்டுந்தான் இதெல்லாம் எங்களால் பண்ணமுடியுது